ஹலோ நான் உதயகுமார் பேசுறேன் இது மோசஸ் கறி கடை தானே இல்லை எங்கள் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது கல்யாண ஃபங்க்ஷன் அதுதான் கல்யாணம் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அதுதான் ஆட்ரு வந்து இப்பவே பண்ணாதானே கறி டெலிவரி பண்ணுவீங்க அதுக்கு தான் ஒரு நூற்றம்பது கிலோ கறி வேணும்

ஒன்று பொரிக்கிறதுக்கும் சிக்கன் பிரியாணி போ பண்ணுறதுக்கும் வேணும் இது பிரியாணிக்கு வந்து இரநூத்தம்பது கிராம் இருக்க மாதிரி பீஸ்ஸாக பார்த்து போ வைங்க பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வை வச்சு வைங்க கறி மாதிரி கொஞ்சம் ஓர் ஓரளவு மீடியமாகவே வெட்டுங்கள் அது உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறீங்களோ சரி வந்து ஒரே ஒரு ஒரு மகள் தான் வச்சிருக்கேன் அதனால் நான் க்ராண்டாக பண்ணுறேன் எதுலேயுமே சிக்கனம் பிடிக்கலை அது அதனால் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் ஆ போன்லெஸ்ஸே போட்டிருங்க இல்லை நீங்கள் டெலிவரி பண் பண்ண சொன்னீங்கன்னால் நான் அதுக்கான சார்ஜ் பேமெண்ட் எல்லாமே நான் ஷேர் செஞ்சிடுவேன் அட்ரஸ் சொல்லிடட்டா அட்வான்ஸும் உங்களுக்கு அப்படியே நான் ஜிபே பண்ணி ஜிபே இருந்தால் ஜிபே பண்ணுறேன் இல்லை கேஷ்ஷானால் கையில் வந்து தந்திடுதேன் உங்களுக்கு எப்படி வசதின்னு பார்த்துக்கோங்க சார் ம் சார் நான் அட்ரஸ் சொல்லட்டா நோட் பண்ணிக்கிறீங்களா அட்ரஸ் வந்து கோபால சமுத்திரம் நம்பி மண்டபம் யூகோ பேங்கு பக்கத்தில் தான் இருக்கும் நம்பி மண்டபம் கோபால சமுத்திரம் அதுலேருந்து ஸ்ட்ரெயிட் ரோடு தான் கல்யாணம் வந்து வியாழக்கெலம வ வர மாதிரி இருக்கும் பார்த்துக்கங்க மதியம் மதியம் சாப்பாட்டுக்கு தான் நீங்கள் வந்து காலைல ஒரு ஒரு மூ ஆ நீங்கள் சொல்கிற டைத்துக்கே அஞ்சு ஆறு மணிக்கின்னா போதும் கொண்டு வந்தீங்கன்னா தான் அவங்க இல்லை நீங்கள் அஞ்சு மணி ஆறு மணிங்கல்ல அதே எங்களுக்கு ஓகே தான் சுட சுட தானே சாப்பிட்றதுக்கு அதனால் பொரிச்சு அப்படியே உடனே உடனே அப்படி தான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அஞ்சு ஆறு மணிக்குன்னா கொண்டு வந்தீங்கன்னால் எங்களுக்கு போதும் உங்களுக்கு எப்படி வசதி என்ட்ட ஜிபேவும் இருக்கும் எப் எதுன் எல்லாமே என் கையில் காசு இருக்கும் எப்படினாலும் உங்களுக்கு எப்படி ஓகேவோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஜிபே பண்ணாலும் அது ஒன்றே பண்ணிடுறேன் எவ்வளோ பே பண்ணணும்ன்னு சொன்னிங்கன்னா நான் பண்ணிடுவேன் ஓகே சார் நான் எப்படினு பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு

ஆ சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிக்கிடுறேன்

ஆமாம் ஆமாம் ஆ ஓகே சார் நான் என்னன்னு கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கால் பண்ணுறேன் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்